என் வீட்டுத் தோட்டத்தில் செடிகள் பூத்தோ அல்லது காய்த்தோ இருக்கும்பொழுது அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு மனம் மகிழ்வு ஏற்படும் நிச்சயமாக செடிகளையும் மரங்களையும் நேசிக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மரங்களின் பூ பூக்கள் பூத்திருக்கும்பொழுதோ அல்லது காய்கள் காய்த்திருக்கும்பொழுதோ பூக்கள் பூத்து குலுங்கி நிற்கும்பொழுதோ காய்கள் காய்த்து நிற்கும்போதோ அதை பார்க்கும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக மனதளவில் மனமே லயமாகும் அளவிற்கு இனம்புரியாத ஒரு அன்பு அங்கே கட்டாயமாக ஏற்படும் என்பதில் எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவைகள் இல்லையென்றால் விலங்கின ஜீவராசிகளே இல்லை எனலாம் ஆகையினால் நிச்சயமாக ஏதோ ஒரு மனிதருடைய மனக் குரல் என்றே நான் கருதுகின்றேன்